ம் சொல்லுங்கள் ஆமாம் சார் நீங்கள் ஆ சொல்லுங்கள் சார் ஆலங்குடியா சார் ஓகே என்னைக்கு சார் வெள்ளிக்கிழமையா சார் வர்ற கம்மிங் ஓகே எத்தனை பேர்த்து எத்தனை பேர் சார் டோட்டலாக இப்போ கார் ஷிஃப்ட்டு போதுமா சார் ஷிஃப்ட்டு கார் ஓகே தானே சார் ஓகே சார் இல்லை சார் அங்கே போய்ட்டு எப்படி டிலே ஆகுமா இல்லை ஒன் டேயில் அங்கேயிருந்து இல்லை வேறு எங்கேயாவது பிளானிங் ஏதாவது வைச்சிருக்கீங்களா இல்லை நீங்கள் முதல்ல எங்கெங்கே போகணும்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரிதான் பேச முடியும் நீங்கள் அங்கே மட்டும் போகணுனா வெயிட் சார்ஜு உண்டு ஓகே சார் அது பக்கம் பக்கமா இல்லை எட்டக்க தூரமாக வருமா சார் பக்கம் பக்கமாக வெள்ளிக்கெழமை தானே சொன்னீங்க சரவுண்டிங்லேயா சார் ரொம்ப வெயிட் பண்ணாமல் பாத்துக்கங்க எனக்கு அடுத்தடுத்து சவாரி இருக்குது சார் என்னைக்கி எப்போ என் வெள்ளிக்கெழமை எப்போ வந்து அழைச்சிக்கிணும் சார் டைமிங்க் காலைல எட்டு மணிக்கா இப்போ டீசல் வந்து நீங்கள் தான் போடுற மாதிரி இருக்கும் ஆ ஆ டிரைவர் மட்டும் எங்களுக்கு டிரைவர் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுக்கணும் டிரைவர் சார்ஜும் வண்டிக்கு சார்ஜும் கொடுக்கணும் டீசல் நாங்கள் போட மாட்டோம் ஏழாயிரத்தி ஐநூறுபாக்கிட்ட ஆகும் என்ன சார் டீசல் பெட்ரோல் சார் நாங்கள் வாடகை டாக்ஸி யூஸ் பண்ணுறோம் ஆ உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கொடுங்க சார் வண்டிக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு ரெண்டுரூபாக்கிட்ட வகையில் நிற்கும் ம் சரி ஓகே சிக்ஸ் தௌசண்ட் பைனல் பண்ணிக்கங்க சார் கன்ஃபார்ம் தானே சார் இல்லை இல்லை நாங்கள் டைமிங் கரெட்டாக வந்துடுறோம் சார் நீங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க அட்வான்ஸ் மட்டும் ஏதாவது போட்டுவிட்ருங்க ஆ ஆமாம் சார் ஆமாம் இதே கூகுள் பே நம்பர் தான் இதுலேயே பண்ணிடுங்க

ஓகே சார் தேங்க்யூ சார் வெல்கம்